இன்ற உலகில் வந்து தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ ஸ்கூலில் காலேஜ் இதை போல் ஒரு ஜாபிக்கே போகனுனாலும் எல்லாரும் வந்து இங்கிலீஷில் தான் பேசுறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து ஒரு தமிழ் மீடியம் பையன் ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருகனாக்க அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுறாங்க இவன் தமிழ் தான் பேசுகிறான் ஃ புல்லாகவே அவங்க பேசிக்கும்போது நம்மளும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு அவனுக்கும் ஒரு ஏக்கம் வரும் அதை போல் ஸ்கூலில் காலேஜில் காலேஜில் அதே போல் தமிழ் இங்கிலீஷில் இருக்கு அவங்க ஸ்கூல் ஸ்கூலில் மாதிரி ஃ புல்லாக தமிழில் நடத்த மாட்டாங்க இங்கிலீஷில் தான் ஃபுல்லா நடத்துவாங்க இவங்க தமிழ் மீடியம் படிச்சிகிட்டு போகறதுனால பசங்களுக்கு வந்து அவங்க நடத்தும் போது ஹான் இங்கிலீஷில் ஃபுல்லாக நடத்துறதுனால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஹான் ஸோ தமிழ் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகறாங்க ஜாப்க்கு அப்போ இன்டர்வியூ எடுக்கும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தமிழில் தான் படிச்சோம் காலேஜும் தமிழில் அப்படின்னு சொன்னாங்கனாக்க அவங்க வந்து செல்ஃப் இன்டோடக்சன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க ஒரு ஜாப்புக்கு போகறதுக்குகே ரொம்ப சவால தான் எடுத்துக்க முடியிது ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து எப்படி இங்கிலீஷ் பேசலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலமா இல்லை கிளாஸ்க்கு போகலாமா இல்லை யாராச்சும் நம்பளுக்கு சொல்லி தருவாங்களா அப்போ கூகிளில் பார்க்குறது இதை போல் எப்படி நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க தமிழ் படிச்சவங்களை வந்து கஷ்டமாக இருக்கு தமிழ் வந்து இப்போ ஒரு இதுவே எடுத்துக்க மாட்டுறாங்க ஃ புல்லன் ஃபுல் இங்கிலீஷ் தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு வர ஜெனரேஷன்லாம் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தான் இருக்க போது தமிழில் வந்து ஒரு இதாகவே பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க